ஆ சொல்லுங்க அகெய்ன் ஒரு டெஸ்ட்டு எடுத்து பார்த்தாதாம்மா தெரியும் ஷுகர் கொறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாயிருக்கான்னு கொஞ்சம் வெய்ட் பண்றீங்களா அந்த டேப்லெட் போட்டும் உங்களுக்கு இப்போ கரெக்ட்டாக இருக்கா ஷுகர் லெவல்லு இல்லை இங் இன்க்ரீஸ் ஆகி அகெய்ன் மயக்கம் வந்த மாதிரி ஏதாவது சிம்ப்ட்டம்ஸ் இருக்கா சரி டெஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் டேப்லெட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணி தரோம் அதுக்கு சிரப்பு அதுமாதிரி கொடுப்பாங்க நம்ம ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்ததுக்கப்றோம் அவர்களுக்கு என்னான்னு எழுதி தரேன் சேஞ்சஸ் என்னா இருக்குதுன்னு எவ்வளோ நாளாக இருக்குது சரி அதுக்கான டேப்லெட் சாப்பிடுறீங்ளா இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்ளா ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரிங்களா டோக்கன் நீங்கள் கீழே ரிஷெப்ஷனிஸ்ட் நம்பர் அந்த ஸ்க்ரிப்ட்டில் இருக்கும்லை அவர்களுக்கு கால் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம்